ஹலோ சார் வணக்கம் சார் சார் சார் நேம் வந்து பிரதாப்ங்க சார் சார் உங்கள் நேமிங் சார் சரி சரி சார் நீங்கள் பார்த்திங்கன்னா மே ஒன்றா தேதி தஞ்சாவூருக்கு போகலாம் இருக்குங்க சார் ஒரு பத்து ஃப்ரெண்ட்ஸ்லேந்து தஞ்சாவூர் போகலாம் இருக்குங்க சார் நமக்கு தஞ்சாவூரில் போனால் ஒன் டேலே எல்லா டூரிஸ்ட் ப்ளஸும் சுற்றி பார்க்கலாமா சார் டூ டேஸ் த்ரீ டேஸ் ஆகுமா சார் ஹைக்கிங் எல்லாம் போனால் சரி சார் சரிங்க சார் சரிங்க சார் தேங்க்ஸ் சார் சரிங்க சார் டூ டேஸ் த்ரீ டேஸ் ஆகுமா சார் சார் ஒருத்தருக்கு என்ன அமௌண்ட் ஆகும் சார் சொன்னீங்கன்னா டோட்டல் பேமெண்ட் என்ன ஆகுணு பார்த்து எல்லாமே பார்த்து பசங்க கிட்டலாம் பேசி இ இது முடிவு பண்ணரலாங்க சார் சார் மே ஒன்றா தேதினா ஒரு ஈவினிங் ஒரு ஃபைவ் தேர்ட்டி சம்திங் வண்டி வந்துச்சுனா தஞ்சாவூக்கு போதுக்கு கரெக்டாக இருக்குங்க சார் ஃபைவ் தேர்ட்டிக்கு சரிங்க சார் சரி பத்து பேருங்க சார் ஆமாங்க சார் சரிங்க சார் பார்த்திங்கன்னா தஞ்சாவூரு போயிட்டு வர்றதுக்கு டோட்டலாவே ஒருத்தரு ஃபோர் தௌசண்ட் சம்திங் வருமா சார் சரிங்க சார் சரிங்க சார் சார் சார் மஸ்தானா ஓகேங்க சார் மஸ்தால கம்ஃபோர்ட்டபுளாக இருக்குங்க சார் சரிங்க சார் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா பசங்காக சொல்லிறேன் தஞ்சாவூருக்கு போகலாமே கன்ஃப கன்ஃபார்முங்கள சார் அட்வான்ஸ் எதா பே பண்ணுமா சார் சரிங்க சார் ஆ தேங்க்யூங்க சார் சரிங்க சார் சார் கிலோமீட்ருக்கு தகுந்த மாதிரி அமௌண்ட்டை பே பண்ணுறீங்களா இல்லை மொத்தமாக மொத்தமாக பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குங்களா சார் ஆமாங்க சார் சார் தேங்க் யூ சார் சரிங்க சார் தேங்க் யூ